இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் குழந்தைகள் வந்துட்டு செஸ்ஸு ஹாக்கி அப்றம் வாலிபால் இந்த மாதிரி தான் வந்துவிட்டு நிறைய விளையாட்றாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஓடிப்பிடிச்சு விளையாடுவோம் கொக்கோ விளையாடுவோம் கண்ணாமூச்சி விளையாடுவோம் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இந்த இந்த மாதிரி தான் நம்ம விளையாடுவோம் ஆனால் இப்போ இருக்க ஸ்டூ இப்போ இருக்க குழந்தைகள் வந்துட்டு எல்லோருமே மொ தொலைபேசியில் வந்துட்டு கேம் விளையாட்றது ர இந்த மாதிரி தான் வந்துவிட்டு அவங்களுடைய ரொட்டின் லைஃப் வந்துட்டு போய்ட்ருக்குது இது இது தான் வந்துட்டு அவங்களுடைய புதிய விளையாட்டுகளாக் கூட இருக்குது நிறையா அப் அப்புறம் வந்து க்ர வாலிபால் விளையாட்றாங்க டென்னிஸ் விளையாட்றாங்க அதுக்கப்றம் மொபைலில் கேம்ஸ் நிறையா விளையாட்றாங்க இதே மாதிரியே இதே மாதிரி தான் அவங்களுடைய எல்லா விளையாட்டுக்களும் இருக்குது கொழ குழந்தைங்க குழந்தைங்க வந்துவிட்டு ஓடிப்பிடிச்சு விளையாட்றது இந்த இந்த மாதிரில்லாம் வந்துட்டு முதல்ல விளாண்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் யாருமே அப்படி விளையாட்றதே கிடையாது உக்கார்ந்த இடத்துல அவங்க பாட்டு உக்கார்ந்த இடத்துல மொபைலை வெச்சுட்டு லேப்டாப் வெச்சுட்டு அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்ருக்குறாங்க இது தான் அவங்களுடைய ரொட்டின் லைஃப்பாகவே இப்போது மாறிக்கிட்டே இருக்குது என்ன ப என்ன ப என்ன பண்ணுறது நம்ம இ இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் வேறு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு இப்போது குழந்தைங்க வந்துட்டு இது இதெல்லாம் தான் வந்துட்டு புதிய விளையாட்டா வந்துட்டு விளையாண்டுட்ருக்குறாங்க அவங்களுக்கு இது வந்துட்டு பழகிருச்சு அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விளையாட்டுக்கள் எல்லாம்